அரசு நடத்தும் பள்ளிகளில் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல இதாக தான் தரமான கல்வியாக தான் இப்போ கொண்டுவராங்க முந்தி மாதிரி இப்போ கிடையாது இப்போ எல்லோருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நல்லா வேலை கிடைக்குது அதுக்கு மேலே பசங்களுக்கு சீருடை காலை உணவு மதிய உணவு எல்லாமே கொடுக்குறாங்க சைக்கிளு லேப்டாப்பு எல்லாமே கொடுக்குறதுனால இப்போ எல்லாம் முக்காவாசிப்பேர் தரமான கல்வியும் கிடைக்குதுனு அங்கே கொண்டு போய் சேர்த்துட்றாங்க அடுத்து கல்வியும் நல்ல முறையில் சொல்லிக்கொடுக்கறாங்க கல்வி தரத்தைப் பற்றி இப்போ எதுவும் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை பசங்களுக்கு இன்னொன்று மாத வருமானம்னு ஒன்று வேறு போட்டுடறாங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஆயிரரூவான்ட்டு மாதம் கொடுத்துட்றாங்க அதுவும் கொடுத்துட்றாங்க இப்போ அங்கே படித்தோன்னா உங்களுக்கு கெவர்மெண்ட்டு வேலையும் கிடைக்குது சாப்பாட்டுக்கு சாப்பாடும் கிடைக்குது காசுக்கு காசும் கிடைக்குது இப்படி எல்லாமே கிடைக்கும் போது இப்போ தனியாரில் நம்ம கொட்டி கொட்டி நம்ம விட இது எல்லாமே அவங்களே கொடுத்து நம்மள தரமான கல்வியும் கிடைக்குதுனா நம்ம அங்கேயே போய் படிக்கலாம் இல்லையா அது ஒன்றும் தப்பு கிடையாது அது நல்ல தரமான கல்வி தான் ஆசிரியர் வகுப்பில் பாடங்கள் எடுக்கும் போது எல்டி மூலமாக நல்ல தரமான கல்வியை சொல்லிக்கொடுக்குறாங்க பசங்களுக்கு புரியும்படி நல்லா பாடமும் எடுக்கிறாங்க அது பத் அது ஒன்று மா மாணவர்களின் தரம் எவ்வாறு இருக்குதுன்னா மாணவர்கள் இப்போ மிந்திக்கு கெவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லாவும் படிக்க வைக்கிறாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்புறம் இது இல்லாமல் பசங்க ஒரு ஏழ்மையான பசங்கள் இருந்ததுன்னால் அதுங்க ஒரு பாட்டு பாடினா இருக்கட்டும் ஒரு வே பாட்டு பாடுறதுலக்கூட இப்போ ஜீ தமிழிலும் சரி விஜய் டிவிலையும் சரி கொண்டு வந்து பாட வைக்கிறாங்க அவங்களே காசு கொடுத்து அவங்களே இது பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கொண்டு வந்து மேடையில் பாட வைக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் எல்லாமே கெவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது